நான் ஃபஸ்ட் டைம் ஆறாவது படிக்கும் போதுதான் நீச்சல் கற்றுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு தண்ணினாவே பயம் கிட்டேயுங்கூட போகமாட்டேன் எங்கள் ஊர் குளத்துலதான் கற்றுக்கிட்டேன் அதுவும் எங்கள் ஊர் பசங்க கூட்டிட்டு போய் கம்பல் பண்ணி கற்றுக்குடுத்தாங்க அப்புறம் போக போக அப்படியே பழகிடுச்சு அப்புறம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு கை வ கைகால் எல்லாம் அப்படியே வலிக்கிறதுக்கு ஆரம்மிச்சிது அப்புறம் என்னால் ஈஸியாக நீச்சல் கற்றுக்க முடியல ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு அப்புறம் போக போக எங்கள் ஊர் அண்ணனுக தான் ஈஸியாக எப்படி நீச்சல் அடிக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க அப்புறம் நானும் டெய்லியும் போய் நீச்சல் கற்றுக்கிட்டேன் ஒன்று ஒன் மன்த் ஆகிடிச்சி நீச்சல் கற்றுக்குறதுக்கு அப்புறம் போகப் போக பழகிடுச்சு இப்போது ஈஸியாகதான் இருக்குது தண்ணியை பார்த்தாலும் பயம் இல்லை எங்கள் அண்ணந்தான் எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்தாரு